இருபத்து நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி மூணு ஒன்போது ரெண்டாயிரம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு பதினஞ்சு ஒன்போது ஆயிரத்தி தொளாயிரத்தி அறுபத்தி எட்டு